ஆமாம் சாண்ட்ரா மீன் ஸ்டால் ஆ இருக்குது மேம் உங்களுக்கு எவ்ளோக்கு வேணும் சீ மீன் ஆயிர ரூபா வஞ்சிரம் வந்து அறுநூறு கிங் ஃபிஷ்ஷர் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேம் உங்களுக்கு என்ன மீன் வேணும்

நீங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் வந்து வாங்குவதா இருந்தாலும் வாங்கலாம் இல்லை நாங்கள் அனுப்பி விடறதா இருந்தாலும் அனுப்பி விடுவோம் அனுப்பி விட்டா டெலிவரி சார்ஜு கேட்போம் மேம் வேறு நண்டு இறால் அப்புறம் கருவாடு எல்லா மீனும் இருக்குது உங்களுக்கு எந்த மீன் வேணாலும் வாய்ங்க்கிலாம் வெட்டி தருவோம் ஆனால் அதுக்கும் தனி அமௌண்ட் மேம் வெட்டி கொடுத்தா நூறுரூபா ஆமாம் மேம் நீங்கள் கவலையே படவேண்டாம் மேம் எங்ககிட்ட நல்லதாக இருக்கும் மீனு ஐஸ் மீனெலாம் கிடையாது அப்பப்போ கடல்லிருந்து எடுத்துகிட்டு வர்றதுதான் உடனே ஸ்டாக்லாம் காலி ஆயிடும் நீங்கள் இந்த நம்பருக்கே கான்டெக்ட் இந்த நம்பருக்கே கான்டெக்ட் பண்ணுங்க மேம் ஆமாம் மேம் நீங்கள் எனக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் இந்த நம்பருக்கு உங்கள் டீடைல்ஸ்லாம் அனுப்புங்க நாங்கள் அனுப்பி விட்ருவோம் டெலிவரி ஆ ஆமாங்க நீங்கள் அது வழியாக அனுப்பி விட்டுர்லாம் ஆ ஓகே மேம்